ஹலோ மாமா நான் இளமதி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மாமா எனக்கு பிரிட்டிஷ் கவுன்சிலிங்கில் லண்டன் உள்ள ஒரு பல்கலைக் கழகத்தில் சேர வாய்ப்பு கிடைச்சுருக்கு மாமா ஆமாம் மாமா நான் ஐஇஎல்டிஎஸ் தேர்வு எழுதி முதல் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டேன் மாமா அதனால் என்னை இன்னும் பத்து நாளில் வந்து நேரில் பணம் கட்டி சேர சொல்லிவிட்டாங்க மாமா அதனால் நான் படிப்புக்காக லண்டன் போகணும் ஆனால் என்னோடய பாஸ்போர்ட் காலாவதி ஆகிருச்சு மாமா இன்னும் புதுப்பிக்கலை அதனால் நான் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா போய்விட்டு ஒருவாட்டி புதுப்பிச்சுட்டு வரலாம்னு இருக்கேன் அங்கே போகிறதுக்கு என்ன ஆவணங்கள் கொண்டு போகணும் மாமா சொல்கிறீங்களா ஏன்னால் அண்ணன் சொன்னார் நீங்கள் போன வாரம்தான் உங்கள் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கணும்னு என்ன வேணும்னு சொல்லுங்கள் மாமா ஓ ஆதார் கார்ட் ஃபேன் கார்ட் மற்றும் நான் எதுக்காக அங்கக போகிறேன்னு ஒரு லெட்ரு தெளிவாக எழுதி எடுத்துகிட்டுப் போகணும் முடிஞ்சால் நான் பாஸ் பண்ண அந்த மார்க் ஷீட் கொண்டு போகணும் இன்னும் சீக்கிரமாக கிடைக்குமா சரிங்க மாமா ஓகே மாமா உங்கள் தகவலுக்கு உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி மாமா நான் பார்த்துப் போகிறேன் மாமா அங்கே போய்விட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் மாமா